என் வாழ்க்கையில் சின்ன வயசில் இருந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் சந்தோஷமாக இருந்தேன் என் ஃப்ரெண்டுகள் கூட ஜாலியாக இருப்பேன் எனக்கு டீச்சர்ஸுங்க பிடிக்கும் அது எங்க பிடிக்கும் எங்கள் அப்பா அம்மாவை பிடிக்கும் எங்கள் அக்காவை பிடிக்கும் வெறும் கிராமந்தான் நாங்கள் கிராமந்தான் கிராமமாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எந்த ஒரு எடைஞ்சலும் தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக எங்கள் ஃபேமிலியோடு இருந்தோம் எனக்கு கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி நான் என் க கணவர் வீட்டில் வந்து நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் சந்தோஷமும் என் கணவர் கூட எங்கள் மாமனார் மாமியார் கூட எங்கள் நாத்தனார் கொழுந்தானருங்க கூட சந்தோஷமாக கூட்டு ஃபேமிலியாக ஒரே ஃபேமிலியாக நாங்கள் இருக்கோம் எனக்கு சந்தோஷப்படுற மாதிரி அழகாக ஒரு பெண் கொழந்தை ஒரு ஆண் கொழந்தை சந்தோஷமாக இருக்கோம் இதுவரையும் எனக்கு இப்போயும் முப்பத்தி மூணு வயது ஆகுது சந்தோஷமாக தான் இருக்கேன் சந்தோஷம் நான் நல்லா இருக்கிறேன் குழந்தைகளோட என் கணவரோடு என் குடும்பத்தோடு நான் ரொம்ப ஹேப்பியாகவே இருக்கிறேன் படிக்கிறது ஒரு ஆசைகள் என் கொழ என் ஆசை படிக்கலை நான் பாதியில் நின்னுட்டேன் இப்போது அந்த ஆசையெல்லாம் என் குழந்தைங்க மூலமாக நிறைவேற்ற போகிறேன் என் குழந்தைங்களும் நல்லா படிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க ஸ்கூல் போய்விட்டு இருக்காங்க நாங்கள் நல்லா இருக்கோம்